இப்போ நாங்கள் வந்து கைத்தொழில் நெசவுத்தொழில் செஞ்சுட்ருக்கிறோம் அந்த தொழில் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இருக்குது அதனால் அந்த தொழில் வந்து கோயமுத்தூர் மெய மெயினு ஹெட்டாக இருக்குது அதனால் அங்கே நூல் வாங்கி சொஸைட்டிலேயே வாங்கி சொஸைட்டிலேயே கொடுக்கறாங்க தனியார்லேயும் இருக்குது சொஸைட்டியில் வாங்கினா அது கோப்டெக்ஸ் போய்விட்டு வரும் அதே மாதிரி நம்ம தொழிலில் வந்து நிறைய பொருட்கள் வேணுமாயிருக்குது தொழிலுக்கு இந்த ஜக்காடு ஜக்காடு அச்சு இந்த மாதிரி தொழில்கள் நிறைய வேணுமாயிருக்குது அதனால் ஒ ஒரு சீலைக்கு வந்து எட்டாயிரம் எழை போடணும் அந்த எட்டாயிரம் எழைல ஒரு நூறு எழை கம்மியானாலுமே அங்கே ஒன்றும் நெய்கிறதுக்கு முடியாது அந்த அந்தளவுக்குதான் தொழில்கள் இருக்குது இருந்தாலும் நல்லாயிருக்கு அந்த ஃபுல்லாக அந்த எழை போட்டு எஸாம் போட்டுருந்தா நமக்கு ஒரு டிசைன் கெடைக்கும் ஒரு சீலை நல்ல தரமாக இருக்குது அதனால் அந்த அந்த அந்த மாதிரி போட்டு நெய்யணும் அதே மாதிரி நம்மளுது வந்து எக்ஸ்போட் ஆட்ரு இருக்குது வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க இது மாதிரி வந்து அந்த ஐட்ராபாத்து பெங்க்ளூரு இதில் இங்கேருந்து நமக்கு இந்த பட்டு நூல் எல்லாமே வருது அங்கேயிருந்து வந்து தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணி இங்க நாம் தொழில் செஞ்சிட்டிருக்கிறோம் அதனால் நமக்கு இந்த மழை காலத்தில் வந்து இந்த தொழில் செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அதே ம மழை கா வெயில் காலத்துலேயும் நல்லாயிருக்கு மழை காலன்னா ரொம்ப சிரமமா இருக்குது தொழில் நடக்காது ம இந்த குழி இதுதான் குழி இருக்குது அந்த குழியில் தான் கால் உள்ளே உக்கார்ந்து நான் நெய்யணும் ஆனால் அந்த குழில மழை காலத்தில தண்ணி வந்துடும் அதனால் நமக்கு ரொம்ப சிரமமா இருக்குது அதனால் நம்ம வெயில் காலத்தில் மட்டும் தான் நம்ம தொழில் ரொம்ப நல்லா நடக்கும்